ங்க நாங்கள் வந்து மாடு தாங்க விலங்குகள்ன்னு எடுத்துக்குனா மாடு தாங்க வாங்குவோம் அந்த மாட்டில் வந்து நல்ல வருமானம் இருக்கு கறவை மாடு வாங்குனோமுன்னா நல்ல வருமானம் அந்த மாடுங்கள்லாம் மாட்டுச்சந்தையின்னு இருக்குதுங்க இங்கே குந்தாரப்பள்ளியில் ஒன்று இருக்கு அப்புறம் காரியமங்களத்தில் ஒன்று இருக்கு வில வந்து ஐம்பதாயிரத்துலருந்து அறுபதாயிரத்துக்குள்ளயே இருக்கும்ங்க அது வாங்கிகிட்டு வந்து பால் கறந்து ஊற்றுவோம் எதோ காலையில ஒரு பதனஞ்சு லிட்டர் ஆகும் சாயங்கால நேரத்தில் ஒரு எட்டு லிட்டர் ஆகுங்க அது ஊற்றுனமுன்னா நல்ல வருமானம் அதேமாதிரி பால் திருப்பவும் அது செனப்பண்ணி வாங்கின ரேட்டை விட இன்னும் கொஞ்சம் மிச்சமாகவே சேர்த்து விற்றுடுவோங்க அதனால் பால்லையும் நல்ல வருமானம் இந்த மாடு செனப்பண்ணி விற்றாலும் நல்ல வருமானங்க எப்படியும் ஒரு ஒருலட்சரூபா பக்கம் எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குதுங்க